எனது குழந்தையை பள்ளியில் சேர்க்கும்பொழுது பள்ளியின் சார்பாக நிர்வாகத்தின் சார்பாக ஒரு வருடத்துக்கான பள்ளி கட்டணங்களையும் செலுத்தலாம் அல்லது உங்களால் முடியவில்லை என்றால் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை அடுத்த ஆறு மாதத்துக்கு ஒரு முறை என்ன இரு பிரிவுகளில் உங்கள் பள்ளியில் வந்து உங்க குழந்தைகளோட கட்டணத்தை செலுத்தலாம் என்று கூறினார்கள் என்னால் ஒரு வருட கால கட்டணங்களை வந்து செலுத்த முடியாத காரணத்தால் நான் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை என்ற அந்த பிரிவின் படி எனது குழந்தையை குழந்தையின் பள்ளி செலவுக்கான கட்டணங்களை நான் அ அந்த முறையில் செலுத்துகிறேன்